ஹாய் எப்படி இருக்கிறடா நான் இது மாதிரி வேளாங்கண்ணிக்கு போகலான்னு ரயில் டிக்கெட் ப புக் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு பா பார்த்தா திடீர்னு எனக்கு விஓ பு ஆபீஸுலேருந்து வர சொல்லிட்டாங்க அதனால் நான் அங்கே போகணும் அது ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு இருக்குது அதனால் என்னோடய வேளாங்கண்ணி போகிறத்துக்கான புக் பண்ண டிக்கெட்டை ர ர ர ரத்து ரத்து பண்ணணும் அது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியல கொஞ்சம் பண்ணிக்கொடுடா என்னோடய பிஎன்ஆரு ஐடி ஐடியா எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஒன்று ஒன்று என்னோடய பைனர் ஐடி ஒன்று மூணு ரெண்டு ஒன்று அஞ்சு இதை கொஞ்சம் போட்டு பார் அப்புறம் என்னோடய ஓடிபி நாலு எட்டு ஒம்போது ஆறு ஓகேடா ரத்து பண்ணிட்டியா ரொம்ப நன்றிடா